ஹலோ பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட்டா ஏன் பேர் பிரியா நான் அரியலூர் ஃபோர்த்து கிராஸ்லேந்து பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணும் மெனு என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுறீங்களா இல்லை மேம் எனக்கு இது வேண்டா எனக்கு ஒரு வந்து ஒரு ஸ்பைஸி சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் தந்தூரி வேணும் உங்கள் கடையில் இப்போ அவைளபுல் இருக்குமா கிடைக்குமா எனக்கு நீங்கள் ரெடி பண்ணி தருவீங்களா ஓ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்களா ஓகே மேம் இன்றைக்கு சண்டே வேறு நான் நான்வெஜ் ஆர்டர் பண்ணிருக்கேன் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா ஓகே மேம் ஓகே மேம் அப்படிங்களா ஓகே ஃப்ரெஷ் ஜூஸ் அவைளபுல் இருக்கும் தானே இன்றைக்கு அதில் அதில் எனக்கு லெமன் மின்ட்டு ரெண்டு சொல்லுங்கள் பைனாப்பிள் ரெண்டு கொடுத்துருங்க ஓகே மேம் இதை வந்து ஆர்டர் கூட சேர்த்தே டெலிவரி பண்ணிவிடுங்க ஓகே மேம் ஓகே மேம் அப்போ பேமெண்ட்லாம் மேம் ஜிபே பண்ணுமா இல்லை எப்படி கேஷ் ஆன் டெலிவரியா மேம் ஓகே மேம் ஓகே மேம்

இல்லை மேம் இல்லை மேம் போதும் மேம் இதுவே நீங்கள் இதை மட்டும் டெலிவரி பண்ணிவிடுங்க போதும் ஓகே தேங்க் யூ மேம்